ஹலோ நான் கடலூர் கடலூர் கிருஷ்ணசாமி சென்ஜோசப்பு கிருஷ்ணசாமி ஸ்கூலு ப்ரின்ஸிபால் பேசுகிறேன் யார் நீங்கள் சொல்லுங்கள் யாருங்க ஓகே ஓகே

ஆ ஆ சரிங்க சரிங்கண்ணா நானூற்றி இருபது மார்க் எடுத்தால்கூட நீங்கள் என்ன க்ரூப் எதிர்பார்க்குறீங்க என்ன க்ரூப் ஏ க்ரூப்புங்களா ஏ க்ரூப் எதிர்பார்க்குறீங்க சரிங்க சரிங்க இங்கே வந்து நாங்கள் எங்கள் ஸ்கூல் இதுப்படி நாங்கள் வந்து எண்ட்ரன்ஸ் வச்சு அதை வந்து பாஸ் ஆனா தான் எடுத்துப்போங்க எண்ட்ரன்ஸ் வச்சு அதில் எயிட்டி பர்சண்டேஜ்ஜிக்கு மேலே இருக்கணும் நு நானூற்று தொண்ணூறு மார்க் இருந்தால்கூட எண்ட்ரன்ஸில் ரெண்டு மார்க்கும் வந்து இது பண்ணி தான் எடுத்துப்போம் நாங்கள் ரெண்டு மார்க்கும் கன்சிடர் பண்ணி தான் எடுத்துப்போங்க இன்னைக்கு மண்டே நீங்கள் நாளைக்கு கூட வந்து எண்ட்ரன்ஸ் அவர் எழுதுவார் எழுதுறாருன்னா எழுதலாம் இல்லைன்னா வெட்னஸ்டே வந்து எழுதிட்டுக்கூடம் நீங்கள் அதை அதை எண்ட்ரன்ஸில் ஒரு எண்பது மார்க் எண்பது பர்சண்டேஜ் இருந்தால் நாங்கள் உடனே அட்மிஷன் போட்டுருவோங்க வெட்னஸ்டே வாங்க சரியா ஆ இருக்குங்க ஹாஸ்டல் இருக்கு வந்து வருஷத்துக்கு வந்து இருபத்தஞ்சாயரம் ரூமு சாப்பாடு எல்லாம் சேர்த்து இருபத்தஞ்சாயரம் வருஷத்துக்கு நீங்கள் அதை வந்து ரெண்டு இதாக கட்டினாலும் கட்டலாம் இல்லை ஒரே இதாகவும் கட்டினாலும் கட்டிட்லாம் அது ரூமுக்கு சாப்பாடுக்கு மட்டுங்க ஆ இருக்கு இருக்கு இருக்குங்க இருக்குங்க யோகா யோகா சொல்லித்தரோம் யோகா இது மற்றது இதெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இது எல்லாமே எங்கள் பீடி சார் வந்து இது பண்ணுவாங்க பேட்ஸ் பால் எல்லாமே கற்றுக்குறாங்க எங்கள் ஸ்கூல் சிபிஎஸ்சியும் இருக்குது இது எல்லாம் நிறையா பெரிய ஸ்கூல் இருக்குது நீங்கள் கடலூரில் கேள்விப்பட்ருக்கீங்களா கிருஷ்ணசாமின்னாலே பெரிய ஸ்கூல் தான் ஆமாம் ஆமாம் ரெ ரெண்டு தடவை டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் வந்துது நீங்கள் கேள்விப்பட்டுருப்பீங்க ஆ திட்டக்குடின்னா டெய்லிக்கும் வந்து வந்து போக முடியாது ஹாஸ்டல் தான் இது பண்ணி ஆவணும் வாங்க பார்த்துக்கலாம் வருஷத்துக்கு கட்டினாலும் கட்டிட்லாம் வருஷத்துக்கு கட்டினா இருபத்தஞ்சாயிரம் வருங்க நீங்கள் வந்து மாதம் மாதம் கட்டணுன்னா ஒரு முப்பதாயிரம் வரும் ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மா ஒரு மாதம் வந்து மொத்தமாக கட்டிவிட்டா வந்து இது பண்ணிக்குவோம் ஃபீஸ் வந்து சாப்பாடு மெஸில் தர இதை பொறுத்து நாங்கள் பில்லு போடுவோம் மாதம் மாதந்தான் கொஞ்சம் ஒரு மாதம் ஏறும் ஒரு மாதம் இறங்கும் அதுக்கு தான் சொல்லுறேன் உங்கள்கிட்ட இங்கே வெஜிட்டேரியன் வெஜ் நான் வெஜ்ஜும் இருக்கு நான் வெஜ்ஜி வந்து சண்டே மட்டும் இது பண்ணுவோம் சண்டே மட்டும் நான்வெஜ்ஜி தான் இருக்கும் மீன் இது இது பிரியாணி அதுமாரி எதாவது போடுவோம் நாங்கள் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு இது இது போடுவோம் அதுமாரி மாதத்துக்கு ஒரு ஒரு தடவைதான் வீட்டுக்கு அனுப்புவாங்கங்க நீங்கள் வேணா வந்து சண்டே வந்து பார்க்கலாம் ரெண்டு சண்டே பார்க்கலாம் இப்போ மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு அனுப்புவாங்க நீங்கள் வந்து எண்ட்ரன்ஸ் எண்ட்ரன்ஸ் எக்ஸ்

ஆ அன்றைக்கி நீங்கள் வர அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாங்க வர அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம் வர அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம் வந்து எ எண்ட்ரன்ஸ்ஸு எழுதட்டும் நல்லா மா ஏன்னா நான் நானூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்துருக்கார் நல்ல மார்க் எடுப்பார் எண்ட்ரன்ஸில் எடுத்துருவார் வாங்க வாங்க பார்த்துட்டு அன்றைக்கே கூட அட்மிஷன் பண்ணிக்கலாம் வெட்னஸ்டே வந்தால்கூட அது வெட்னஸ்டே நாளைக்கு வந்தால்கூட நீங்கள் பார்த்து எக்ஸாம் முடிச்சிவிட்டு மார்க் உடனே வந்து ஈவ்னிங் வந்துரும் உடனே கூட அட்மிஷன் போட்டுக்கலாம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ்ல எல்லாமே வந்துரும் உடனே கூட அப்போ அட்மிஷன் போட்டுக்கலாங்க ஓகே ஆ டென்த்து சிலபஸ்தான் எல்லாம் வருங்க அது டென்த்து அவங்க படிச்ச மேக்ஸ்ஸு சயின்ஸ்ஸு வரும் ஜென்ரல் நாலேஜ் கொஞ்சம் வரும் வேறு ஒன்றும் இல்லை சரிதானேங்க ஆ ஓகே ஆ சரிங்க சரிங்க ஓகேங்க ஓகேங்களா வாங்க வாங்க பார்த்து பார்த்துக்கலாம் ஓகேங்க ஓகே ஓகே தேங்க் யூ